ஆமாம் சுற்றுலாத்தலங்கள் ஊக்கிவிக்கப்படணும்னு தான் நான் நினக்கிறன் ஏன்னா வேளாங்கண்ணி சர்ச்சிலாம் வந்து ரொம்பவே பெரிய அளவிலான டூரிஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லலாம் அதில் வெளிநாட்டவர்கள்தான் ரொம்ப அதிகமாக வராங்க அப்படிங்கம்மோது அது இன்னும் நீட் நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது அந்தளவுக்கு வசதிகள் எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணலை சர்ச் எந்தளவுக்கு பராமரிக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து போகிற இடங்களும் அழகாக இருக்கணும் இல்லையா அதில் இன்னும் அதிக படுத்தலாம் அதை தூய்மை படுத்தணும் அதை சுற்றி எப்போதும் தூய்மையாக வச்சிக்கணும் அந்த கடலோரம் போகும்போது அவ்வளோ இது குப்பைகள்லாம் அவ்வளோ சேர்ந்துருக்கும் அதை உடனே உடனே க்ளீன் பண்ணுறமாரி அதுக்கான ஆட்களை வந்து போடணும் போட்டால் தூய்மையாக இருக்கும்போதான அந்த இடத்துக்கு இன்னும் போகணுங்கிற வ மனசு ஏங்கும் அந்த என்னதான் நம்ம அந்த போகணுன்னு ஆசை பட்டாலும் அந்த சுத்தம் இல்லாத பார்க்கும்போது ஐயோ அப்படி இருக்குமே சுத்தம் இல்லாமல் இருக்குமே எப்படி பசங்களை அழச்சிகிட்டு போகிறது அந்த மாதிரி எண்ணலாம் வரும் இன்னும் அதெலாமே சுத்த படுத்தணும்னுதான் நான் நினக்கிறன் அந்த பக்கமே அந்த குப்பைகளெல்லாம் அந்த கடலோர மணல்களே நிறம் மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அதில் தூய்மை இல்லாமல்தான் இருக்கும் அதல்லாமே சரி பண்ணணும் அந்த பக்கம் நடக்கிறதுக்கான பாதைகளையும் சரி பண்ணணும் ஒரு சாதாரணமாக ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு சாலை வசதிகள்லாம் செஞ்சு வக்கலாம் ரோட்டில் அந்தளவுக்கு விளக்கு நைட்ல விளக்குகளும் வெளிச்சம் இல்லாமல் ஒரு மாதிரி இருட்டான அந்த சூழ்நிலதான் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு தையிரியமா இரவு நேரத்தில் பயணம் செய்கிறதும் கொஞ்சம் நமக்கு அச்சமாகதான் இருக்கும் அதுக்கேற்ற விளக்கு லைட் நைட்ல இரவு நேர விளக்குகள் வந்து இன்னும் அதிகமாக செஞ்சு வச்சாங்கனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நடைபாதைகள் வந்து நம்ம மனசுக்கு நிம்மதியாக நடந்து போகிற ஒரு பாதையாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாலைகள் இப்போ பஸ் வசதிகளுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த கோவிலுக்கு போகிற அந்த கூட்டம் ஏறுற பஸ்ஸை பார்த்தாலே அப்படி திணிச்சிக்கிட்டு போவாங்க அந்த கூட்டத்தை இன்னும் ஒரு நாலஞ்சு பஸ் அதிகமாக விடும்போது அந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் போய்ட்டு வரத்துக்கு நல்லாயிருக்கும் என்னோடய விருப்பம் எனக்கு தோன்றுது அங்கே வந்து சுத்தம் பண்ணணும் சுத்தம் சுத்தம் எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு அந்த இடத்துல கூட்டமும் நல்லா வரும் மக்கள் வந்து போகிறது ஒரு இன்னமுமே அந்த இடத்துக்கு சிறப்பாக இருக்கும் தூய்மையாக இருக்கும்போது தூய்மை இல்லாததனால கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு இந்த மாதிரி அழகான ஒரு டூரிஸ்ட் பார்ட் தான் அது அது இன்னும் நம்ம தூய்மையாக ஆக்கும்போது அதுக்கு அந்த வேல்யு இன்னும் அதிகமாகவே இருக்கும் அந்த இடத்துல இன்னும் சுத்தம் பண்ணி தூய்மைபடுத்தலாம் அது என்னோடய கருத்து என்னை மாதிரி இது மக்கள் கருத்தாவுந்தான் இருக்கும் அந்த இடத்த தூய்மை பண்ணணுமனு நாகூர் தர்கா கூட அப்படிதான் அதுவும் வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அதை முழுமையாக நம்பிதான் அந்த தர்காவுக்கு வராங்க ஆனால் அந்த இடத்த சுற்றியும் வந்து தூய்மை அதிகமாக இருக்கும்னு நினக்கிறன் அந்த குளம் கூட நல்லா பராமரிக்கணும்னு நினக்கிறன் அந்த குளத்தில் குளித்தாலே மனநலம் சரி இல்லாதவங்க கூட சரியா சரியாகிடுவாங்க அப்படிங்குற நம்பிக்கை அந்த காலத்துலேருந்தே ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ போகிற நமக்கு அந்த குளத்துல வந்து குளிக்க ஒரு மாதிரி அச்சமாக இருக்குது என்னடா இப்படி இருக்குது இந்த கொளம் இந்த அழுக்கான குளத்துல குளிச்சால் நமக்கு எதாது நோய்தானே வரும் எப்படி நம்ம உடம்பு சரியாகும் அப்படிங்கறா மாதிரி கூட தோணுது அந்தளவுக்கு அது வந்து தூய்மை இல்லாமல் போய்ட்டு அதை நம்மவே சுத்தம் படுத்தலாம் இன்னும் அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தால் நல்லாயிருக்கும் இரவு நேரங்கள்ல அங்கே வந்து தூங்கினா அதாவது அதை அந்த இரவு நேரத்தில் அந்த தர்காவில படுத்து எந்திருச்சோனா நம்ம உடம்பில் உள்ள எல்லா கெட்டதுமே நம்மள விட்டு போய்டும் அது நோயாக இருந்தாலும் சரி நமக்கான ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் நம்ம மேலே உள்ள தீய எண்ணங்கள் மற்றவங்களோட தீய எண்ணங்கள் நம்ம மேலே இருந்தாலும் அது நம்மளை விட்டு போகுங்குற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் தான் அங்கே நைட்ல நம்ம படுக்கிறோம் அது நம்ம படுக்கிறதுக்கான அந்த வசதியோ தரைகளோ வந்து சரியான முறைல இல்லாததனால அங்கே வந்து படுக்குறது கூட இப்போலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சினே சொல்லலாம் வந்துட்டு சாமியை இதை கும்பிடுட்டு அப்படி போகிற மாதிரிதான் அவங்க வந்து அவங்களோட வழிபாட்டு முறைகளை செஞ்சிகிட்டு கிளம்புறமாரிதான் இருக்குது தங்குற அளவுக்கு இன்னும் நல்லாவே வசதிகள் செஞ்சு வச்சிருந்தால் நல்லாயிருந்துருக்கும் அந்த தர்காவுக்கான பேர் இன்னும் நிலச்சிருக்குங்கறது என்னோட கருத்து